டெங்கு காய்ச்சல் மலேரியா ப காய்ச்செல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்கிய நீர் அது மூலியுமாக தான் அந்த கொசுக்கள் உருவாகுது அதனால் நம்ப வீட்டை சுற்றிலும் சுத்தமாக வச்சிக்கணும் தண்ணி தேங்கக்கூடாது சாக்கடை கழிவுகள்லாம் சுத்தமாக வச்சிக்கணும் அது தேக்கம் இல்லாம நேராக போய் அந்த தொட்டியில விழுந்து இதாவற மாதிரி வச்சிக்கணும் இப்போ மேலே ஒரு கொட்டாங்குச்சி இப்போ ஒரு தொட்டி அதுலலாம் தண்ணி தேங்குனிச்சின்னா கண்டிப்பாக அந்த டெங்கு கொசுக்கள் உருவாவும் அது எல்லா உருவாணுச்சின்னா நம்பளை வந்து கடிக்கும் அப்புறம் நமக்கு அந்த மாதிரி நோய்கள்லாம் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரிலாம் சூல்நிலை மாறிவிடும் அதனால் நம்ப இதெல்லாம் தடுக்கணுன்னா வேறு வழி இல்லைன்னா இந்த கவர்மெண்ட்ல அந்த மழைகள் மழை நேரத்துலலாம் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்க இந்த புக மாதிரி அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் நெ நிறையா பயன்படுத்துனா தான் அந்த மாதிரி டெங்கு காய்ச்சல் எல்லாம் நம்ம தவிர் தவிர்க்கலாம் நம்பளும் அதுக்கான முயச்சிகளை எடுக்கணும் வீட்டில் சுத்தமாக வச்சிக்கிறதுலாம் நம்ப தான் அது க கண்ணும் கருத்துமாக இப்போ குழந்தைங்க உள்ள வீட்லலாம் நீங்கள் தான் பா பார்த்து சுத்தமாக வச்சிக்கிறத பின்பற்றணும் இப்போ ஒரு இடத்துக்கு அம்மா ஆஸ்பத்திரிலாம் போறீங்கன்னா கூட மாஸ்க் போட்டு போங்க கைகளை சுத்தமாக கழுவுங்க வெளியில் போயிவிட்டு வந்தா காலு கையெல்லாம் சோப்பு போட்டு கழுவுங்க அந்த மாதிரிலாம் பயன்படுத்துனா தான் நமக்கு இந்த மாதிரி நோய்கள்லாம் வராம தடுக்கலாம் இல்லைன்னா நமக்கு இந்த சுகாதாரத்துறையில் சொல்லி நம்பளே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஏரியாவில தண்ணி கிடக்கு அதை சுத்தம் பண்ணிக் கொடுங்க ஒரு குளம் மாதிரி இருக்கு அதில் எங்களுக்கு கொசுக்கள் நிறையா வருது அப்படினீங்கனா அவங்க கவர்மெண்ட்டு மூலியமா அதை சுத்தம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க இந்மாரி நம்ப தான் முயற்சி எடுக்கணும் இதெல்லாம் பண்ணா தான் நம்ப டெங்கு மலேரியாலாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம்